ஆமாம் ஆமாம்ங்க சார் காலையில் இட்லி தான் சார் சாப்பிட்டான் ஏன் சார் வீட்லேர்ந்து நேற்று நைட்டு தோசை ஊற்றி கொடுத்த இல்லை காலையில் ஸ்கூல் அனுப்பும் போது சார் மதியானம் அனுப்பு காலையில் அனுப்பும் போது நல்லா தானே அனுப்பின நல்லா தானே இருந்தான் சிக்கன் கொடுத்தது இட்லி கொடுத்து ஆ நீங்கள் எதாச்சும் டேப்லெட் இருந்தால் கொடுக்கலால்ல சார் ஆ இப்போ எப்படி இருக்கான் சார் வீட்டில தான் சார் இருக்கிறோம் யாரும் எப்படி வர்றதுன்னு தெரியல கொஞ்சம் நீங்கள் எழுப்பிவிட்டு கொஞ்சம் தைரியம் கொடுங்களேன் பேசுங்களேன் சரியாக போகும்ப்பா ஏஞ்ச்சு உட்காருங்கன்னு ஆ அதான் சார் அப்படின்னு ஏன்னா அங்கேருந்து நான் நடந்து வர முடியாது சார் நீங்கள் கொஞ்சம் எழுப்பிவிட்டு கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க ஆறுதலாக பேசுங்கள் ஆ பசங்களோட பேசிக்கிட்டு ஆமாம் ஆமாம்ங்க சார் சரி சரிங்க சார் சரி சார் நாளையோட நான் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கொடுக்குறேன் சார் நான் அது டக்குன்னு டைம் ஆயிடுச்சுன்னு சரின்னு லெமன் சாதம் கிளரி கொடுத்தேன் சார் அதனால் சரி நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்குங்க பிள்ளைங்கள இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆ சார் வாத்தியார் தான் சொல்லணும் குழந்தைங்களுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பேரண்ட்ஸுக்கு தொந்தரவு கொடுக்கக் கூடாது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் சார் ம் எங்கள் பிள்ளைங்க நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்கன்னு தான் உங்கள் ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க கோச்சிங்க்லாம் நல்லா சொல்லுவீங்க உங்கள் ஸ்கூலில் படிச்ச பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க அப்படின்ட்டு அதனால் தான் உங்கள் ஸ்கூல்லேயே சேர்த்த நான் முதல நீங்கள் பார்த்துக்குவீங்க நல்லா பிள்ளைங்கள அப்படின்னு சரி சரிங்க சார் சாய்ந்தரம் வரும்போது வேனில் அனுப்பிவிட்டு வச்சிருங்க நாங்கள் கூட்டிக்கிறோம் பிள்ளைய சரிங்க சார் ரொம்ப நன்றி சார்